எனக்கு சின்ன வயசுலேருந்தே நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது வந்து நான் எப்படி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டேனா ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பா தொட்டி இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த தொட்டியில் தண்ணி ஊற்றி அது எங்கள் அப்பாதான் கற்றுக் கொடுத்தாரு இப்படிதான் நீச்சல் அடிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு அதுக்கப்றம் எங்கள் அப்பா இல்லாமல் தனியாக நானே ஒரு ரெண்டு மூணு வாட்டி டிரை பண்ணேன் டிரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் தண்ணிக்குள்ளே போய்விட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா ஒடிவந்து வந்து என்னை தூக்கினாரு தூக்கிட்டு தண்ணி கிண்ணிலாம் எல்லாம் எடுத்து வெளியில் எடுத்தாரு வெளியில் எடுத்துட்டு வெளியில் எடுத்த பிறகு அப்புறம் நான் அதுலேருந்தே நான் எங்கள் அப்பா இல்லாமல் நீச்சல் அடிக்கிறதில்லை எப்போயுமே அப்புறம் எங்கள் அப்பாவோடு தான் நீச்சல் அடிப்பேன் அப்புறம் நான் வளர வளர எங்கள் அப்பாவை கூப்புடல அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சலை கற்றுக்கிட்டு இப்போது நான் எங்கள் அப்பா இல்லைன்னாலும் நான் நீச்சல் அடிப்பேன் நான் தனியாகவே அடிப்பேன்